ஆமாம் மேம் சொல்லுங்கள் நீங்கள் ஓகே ஆ எந்த மாதிரி புக்ஸ் மேம் ஸ்டூடண்ட்ஸ்க்கான புக்ஸ் வேணுமா இல்லை வந்து ரீடிங் ஸ்டோரி மாதிரி வேணுமா மேம் உங்களுக்கு ஆ சொல்லுங்கள்

ஓகே மேம் ஓகே மேம் இப்போ நீங்கள் வந்து டேரக்ட்டாக வந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் காட்டுவேன் ஏன்னா இப்போ நீங்கள் நிறையா வந்து வரலாறு புக்ஸ்லாம் கேட்டுருக்கிங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு சில ஆத்தர்ஸ்லாம் இருப்பாங்க நீங்கள் வந்து எல்லா புக்ஸ்லையும் வந்து சாம்பிள்ஸ் பார்த்துட்டு ஓகே சொன்னிங்க அப்படினா ஃபர்தராக நான் வந்து உங்களுக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணுவேன் மேம் நான் உங்களுக்கு ஓகேங்களா கொட்டேஷன் கொடுத்தனா நீங்கள் உங்களுக்கு அது ஓகேன்னா நம்ப ஃபர்தராக ப்ரொஸிட் பண்ணலாம் மேம் நம்ப இப்போ நீங்கள் டென்த்து டுவெல்த்து புக்ஸ்லாம் சொல்லிருந்திங்க கைடும் தேவைப்படும் அப்படினு சொல்லி சொல்லிருந்திங்க அதாவது இப்போ ஒரு சப்ஜெக்ட்டு இப்போ கெமிஸ்ட்ரி பிஸிக்ஸ் அப்படினா தோராயமாக எத்தனை புக்ஸ் மேம் தேவைப்படும் உங்களுக்கு ஸ்டால் வைக்கிறதுக்கு ஓகே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டுவென்டி பைவ் அவ்வளோ போதுங்களா உங்களுக்கு ஓகே மேம் ஓகே நீங்கள் வந்து பர்ஸ்ட்டு பாருங்கள் நாங்கள் நிறையா பப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கோம் சப்ஜெக்ட்டுக்கும் சரி வேறு சில வரலாறு புக்ஸுக்கும் சரி நாங்கள் வேறு சில நிறையா ஒவ்வொரு பப்ளிகேஷன் வச்சுருக்கோம் நீங்கள் எந்த பப்ளிகேஷன் வேணும்னு சொல்லி எங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டிங்கனா நாங்கள் வந்து டுவென்டி ஃபைவ் புக்ஸுக்கு வந்து கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா பிளஸ் வந்து இப்போ டுவென்டி ஃபைவ் புக்ஸ் அப்படினு நீங்கள் சொன்னதுனால வந்து ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் தான் டிஸ்க்காவுண்ட் கொடுக்க முடியும் அடுத்து அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய சேலுக்கு ஏத்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தியான புக்ஸ் கொடுத்திங்க அப்படினா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட டிஸ்க்காவுண்ட்டும் இன்கிரீஸ் பண்ணிப்போம் மேம் நாங்கள் வந்து ஆ ஓகே

ஓகே மேம் உங்கள் ஸ்டா ஸ்டாஃப் வரும்போது எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் அவங்களுக்கு வந்து எல்லா பப்ளிகேஷன்ஸ்ஸும் காட்டுறோம் நீங்கள் அதை அப்ரூவ் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா அதை வந்து நம்ப வாங்கிக்கலாம் மேம் ஆ ஆ ஓகே ஆ ஓகே மேம் தேங்க் யூ